ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா நம்ம அம்மா செய்கிற எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள்தான் அவங்க ஒவ்வொரு சமையலையும் பார்த்து பார்த்து பக்குவமாக பாசத்தோடு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தா அது அவங்களுக்கு நல்லது அவங்களோட உழ உடல் வளர்ச்சிக்கோ அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கோ எல்லாத்துக்குமே தேவையான பொருள்களாக பார்த்து சுத்தமான ஒரு நல்ல சமையலாக நமக்கு செஞ்சுத்தருவாங்க ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் ஆர்கானிக் சாப்பாடு அப்படின்னாதான் அது வந்து ஆரோக்கியமான சமையல் எண்ணெய் இல்லாமல் சமைக்கணும் வேகவைக்காமல் பச்சை காறி காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அம்மா இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வைச்சே நமக்கு ஒரு நல்ல சமையலை செஞ்சுக் கொடுத்தாங்க நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு எள் உருண்டை கடலை உருண்ட சோளமாவு கடல பர்ப்பி பொரி உருண்டை இந்தமாதிரி திண்பண்டங்களை எல்லாமே அவர்களாவே செய்வாங்க சாய்ந்திர நேரத்தில் உட்காந்து அது எல்லாமே செஞ்சு பக்குவமாக எடுத்துவச்சு நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வந்தோம்ன்னால் தினம் ஏதாவது ஒரு வகையான ஒரு தீனி நமக்கு அம்மா தயாராக ரெடியாக வெச்சுருப்பாங்க நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு வரும்போதுதான் நம்மளுடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருந்தது இப்போது இந்தக்காலத்தில் நான் என்னோட குழந்தைங்களுக்கு நான் என்ன செஞ்சுக் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் முடிந்தவரைக்கும் நான் தினம் வந்து ஏதாவது ஒரு சத்தான ஒரு உணவு வகையாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனுக்கு ஊறவைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துப்போட்டு அதை தனியாக ஆட்டி எடுத்துவச்சு அதை தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சுட்டு நம்ம சமைக்கும்போது அது வந்து ஒரு உளுத்தங்கஞ்சி நம்ம தயார் பண்ணுறோம் அந்த உளுத்தங்கஞ்சி தயார் பண்ணிவிட்டு அதில் நாட்டு வெல்லத்தை கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா கரைச்சி குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு சத்தான ஒரு பானமாக இருக்குது அப்போது அது அவர்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஊட்டசத்தாக இருக்குது இது தவிர சிகப்பரசி புட்டு அப்படின்னு ஒன்று செய்வோம் அதுக்கென்ன பண்ணணுன்னால் நம்ம கைக்குத்தல் சிகப்பரிசி வாங்கி அதை நல்லா காய வெச்சு அதை சுத்தமாக கழுவி மறுபடியும் நெழல்ல உலர்த்தி அதை வந்து நம்ம மிஷினில் போட்டு அரைக்கணும் அரைத்து அதை ஒரு பவுட்ரு பதத்துக்கு எடுத்துக்கிட்டு அதை நாம் என்ன பண்ணணும் சுடு தண்ணியில் ஆவியில் வேக வைக்கிறோம் அப்படி ஆவியில் வேக வைக்கும்போது அதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கறதில்ல அப்போது அது உடலுக்கு எந்த ஒரு கெடுதலும் தராது அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து அதில் தேங்காப்பல் நல்லா பூ பூவாக தூவிப்போட்டு எனக்கொரு நாட்டுச்சர்க்கரைய அதுக்கூட சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டு அதை நல்லா கலக்கி குழந்தைங்கக் கிட்டே கொடுக்கும்போது அவங்க அதை அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க அது உடலுக்கு ஒரு நல்ல சத்தான ஒரு ஆகாரமாக இருக்கும் இதை இதை தவிர வேறு நம்ம காய்கறிகளை தினமும் உணவில் சேர்த்துக்குறோம் அப்புறம் எண்ணெயினுடைய அளவை குறைச்சிட்டு ஆவியில் வேகவைக்கிற கொழுக்கட்டை வேறு சேமியா பயிறு அந்தமாதிரி இருக்கிறது தென் முளைக் கட்டின பயிறு இந்தமாதிரி நல்ல ஒரு உணவு வகைகளை நாம் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு